வாழ்க்கையில நான் சந்தித்த மிகப்பெரிய சவால் எதுன்னால் நாங்கள் பத்தாவது படிக்கும்போது லாக்டௌன் வந்துட்டு லாக்டௌனுக்கப்புறம் நாங்கள் எதுவும் படிக்கவும் இல்லை ஒரு வருஷம் நாங்கள் லீவில்தான் இருந்தோம் லெவன்த்து டக்குன்னு நாங்கள் லெவன்த்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க ஸ்கூல் போ ஓப்பன் பண்ணி ஒரு ஆறு மாதந்தான் இருக்கும் ஆறு மாதத்துல நாங்கள் என்ன படிக்கிறது ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இதாக ஜாலியாக சுற்றிக்கிட்டுருந்தோம் இது இல்லாமல் ந நிறைய எக்ஸாம் எடையில் வந்துச்சு அந்த எக்ஸாமெலாம் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு நாங்கள் போயிகிட்ருந்தோம் அதுக்கப்புறந்தான் லெவன்த்துக்கு பப்ளிக் உண்டுன்னாங்க சரி பப்ளிக்கு தானே சரி இதில் ஃபெயிலாயிடுவோன்னு பார்த்தா அவங்களே சொன்னாங்க நாங்கள் வந்து கடினமாக திருத்த மாட்டோம் சும்மா தான் நார்மலாகதான் திருத்துவோம் அப்படி சொன்னிருந்தாங்க சரி சரி அதனால பிரச்சினை இல்லாமல் நாங்கள் வந்து இந் சும்மா எழுதி விட்டுட்டு நாங்கள் ஒரு கதையே கதை எழுதி நாங்கள்கூட பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் பன்னெரெண்டாவது அவங்களுக்கு எப்படி அப்படி இல்லை ஜூலை மாதமே திறந்துட்டாங்க எப்போதும் ஸ்கூல் வழக்கமா எப்படி திறப்பாங்களோ அதேமாரி திறந்துட்டாங்க ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜனவ பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் ட்வெல்த் நடந்துது ட்வெல்த்தும் வந்து ஸ்டார்ட்டிங்கூட எனக்கு ஓ ஸ்டார்ட்டிங்கூட அவ்வளோ பெரிய டஃப்பாவெலாம் இல்லை அதுக்கப்புறம் போக போகதான் என்ன டுவெல்த்துன்னால் என்னன்னு தெரிஞ்சுது லைஃப்னால் என்னன்னு தெரிஞ்சுது ட்வெல்த்தில் அது இல்லாமல் டுவெல்த்தில் வந்து நிறைய எக்ஸாம் இது நாங்கள் வந்து ஃபிஸிக்ஸூ ஃபிஸிக்ஸில் வந்து அவ்வளோ கணக்கு இருக்கும் ஃபார்முலா இருக்கும் அதெலாம் நாங்கள் மனப்பாடம் பண்ணி இல்லை புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய இருக்குது அது மட்டுல்லாமல் ஒரு செமினார் இருக்குது செமினார் க்ளாஸ் உண்டு ப்ராஜக்ட் உண்டு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும் எக்ஸாம் இடையில எக்ஸாம் வரும் மிட்டம் ஃபஸ்ட்டு மிட்டமு செகேண்டு மிட்டமு டெஸ்ட்டு ஸ்கூல் டெஸ்ட்டு க்ளாஸ் டெஸ்ட்டு அது மட்டுமில்லை ஈவ்னிங் க்ளாஸ் டெஸ்ட்டு கூட இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் படிச்சு முடிச்சு டுவல்த்து பப்ளிக் வரையும் போயிட்டால் பப்ளிகில் போயிட்டு இந்த கொஸ்டின் வருமா அந்த கொஸ்டின் வருமா எந்த கொஸ்டின் வரும்னே தெரியாமல் இந்த படித்த கொஸ்டின்லாம் வச்சுக்கிட்டு படிக்காத கொஸ்டின்லாம் நாங்கள் படிச்சு அது மட்டுல்லாமல் படித்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு நல்ல ஞாபகம் பண்ணிகிட்டு படிக்காத கொஸ்டினை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பார்த்துக்கிட்டு புரியுதோ புரியலியோ புரியுதோ புரியலியோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பார்த்துக்கிட்டு போர்டில் கிறுக்கிட்டு நோட்டு ஃபுல்லாக போர்டில் கிறுக்கிட்டு நோட்டில் ரிவிஷன் பார்த்து டை எழுதி எழுதி எலுதி மண்டையில் ஏற்றி அதுக்கப்புறம் டுவல்த்து நாங்கள் எக்ஸாம் எழுதப் போனால் தமிழ் எக்ஸாமு கொஞ்சம் ஈஸியாக இருந்திச்சு அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்திச்சு இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தா அது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்திச்சு சரி இங்கிலீஷே இவ்வளோ டஃப்பாக இருக்கே மற்ற சப்ஜெக்டெலாம் எப்படி இருக்குன்ட்டு பாக் மற்ற சப்ஜெக்டெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்போ இய்ய ஃபிஸிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு இதுலையே ஃபிஸிக்ஸ்தான் ரொம்ப டஃப்பாக இருந்திச்சு மேக்ஸ் அதைவிட நாங்கள் வந்து நாங்கள் நார்மலாக ஸ்டேட் போர்டுதான் அவங்க வந்து சிபிஎஸ்சிலேருந்து எக்ஸாம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பரு கொஸ்டினு கேட்டிருந்தாங்க அந்த கணக்கில் அவங்க சும்மா அட்டன் பண்ணிணாலே பாஸூன்னாங்க நாங்கள் வந்து பெ வாழ்க்கையிலே மிக மிக நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய இலக்குன்னால் அது வந்து டுவல்த்து முடித்ததுதான்